ஹலோ சொல்லுமையா சரிங்க சரிங்க சரிங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மட்டும் மாற்றணுமாங்க பெரு இன்ஷியல் மாற்றணுமா இல்லை பெரு ஆ மாற்றிக்கலாம் மாற்றிக்கலாம் அதெலாம் ஒன்றும் இல்லை சார் மாற்றிக்கலாம் நாளைக்கு எப்டியும் ஒரு தா காலையில் ஒரு பத்து மணிக்கு மேல வந்தீங்கன்னா ஷார்ப்பா பதினொரு மணிக்கு வந்துருங்கள் சாய்ங்காலம் ஒரு ஆறு மணிக்குள்ள வாங்க சார் கொஞ்சம் நைட் டைம் வேற கொஞ்சம் லேட்டாகும் கொஞ்சம் ஆறு மணிக்குள்ளே வந்தீங்கன்னால் வரும்மோது வந்து பாஸ்போட் சைஸ் ஃபோட்டோ அடுத்து ஆதார் கார்டு எல்லாம் கொண்டு வாங்க ஒன்றும் புரியல சார்

அது நம்ம சிஸ்டத்தில் மாற்றிக்கிலாம் சார் கம்ப்யூட்டரில் மாற்றி ஒரு ரெண்டு மூணு நாளில் வந்து மாறிடும் நீங்கள் பே அப்புறம் போய் ப்ரௌசிங் சென்டரில் பக்கத்தில் ப்ரௌசிங் சென்டர் இருந்துச்சின்னால் அதில் அதில் நம்ம நாங்கள் ஒரு இது கொடுப்போம் சர்டிவிக்கேட் அந்த சர்டிவிக்கேட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க எடுத்துக் கொடுத்துருவாங்க இல்லை நம்மள்ட்ட கூட வாங்கிக்கலாம்னாலும் வாங்கிக்கலாம் கொரியர் ஆஃபிஸ் கூட அங்கே தான் கொரியர் கூட அமுச்சி விட்டுர்லாங்க ஒன்றும் பிரச்சின இல்லை நீங்கள் நாளைக்கு வாங்க நாளைக்கு ஒரு பதினொரு மணிப் போல வாங்க கரெக்டா இருக்கும் ஆ கொண்டு வாங்க அதையும் கையிலையேக் கொண்டு வந்துருங்கள்